ஹலோ ஆ சொல்லுங்கள் டெஸ்ட்டிங் கம்பெனி ஆ சொல்லுங்கள் எந்த ஊர் ஆ சொல்லுங்கள் ஆமாம் அப்டேட் பண்ணிருந்தோம் ஓகே முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது டூ இயர்ஸ் ஆகுதா சரி எங்களுக்கு வந்து ஒரு நாலு வேக்கன்ஸிஸ் வந்து இப்போதைக்கி இருக்குது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஜாப்ல ம் ஓகே வேற எங்கேயும் ஒர்க் பண்ணிருக்கீங்களா இது ரிலேட்டடா எந்த கம்பெனியில ஒர்க் பண்ணிருக்கீங்கள் அப்படியா ஓகே ஓகே தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஓகே கோர்ஸ் எத்தனை மாதம் முடிச்சிங்க எயிட் மந்த்தா சரி சரி ஓகே இப்போது சி சி ப்ளஸ் ப்ளஸ் உங்களுக்குக்கு தரவா தெரியும்ல ஸோ நம்ம கம்பெனியில பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப் க்ரியேஷன் தான் நடக்கப் போகுது ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு ஆப் டெவலப்பராக தான் ஜாயின் பண்ணுவீங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரெயினிங் பேஸ்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் வந்து ட்ரெயினிங் பேஸ்டுடா போகும் உங்களுக்கு ஜாப் ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக் சேலரி வந்து டென் தௌசண்ட் வந்து ஸ்டைஃபண்டாக கொடுப்போம் உங்களோடய ஃபர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்கிரிமெண்ட்டும் அண்ட் பர்மனெண்ட் ஜாபும் நாங்கள் பண்ணுவோம் இன்கேஸ் உங்களோட பர்ஃபாமன்ஸ் இப்போ சரியில்லை பத்தலை அப்படின்ற பட்ச பத்தலை அப்படின்னா உங்களுக்கு அகைன் இன்னொரு டூ மந்த்ஸ் வரைக்கும் ட்ரெயினிங் கொடுப்போம் நீங்கள் அதையும் கம்ப்ளீட் பண்ட்டீங்கள் ஓகே அப்படின்னா உங்களை நாங்கள் அந்த ஜாப்ல எடுத்துக்குவோம் இல்லை எங்களுக்கு நீங்கள் சரி வரலன்னு தோணிருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து குய்ட் பண்ணிடுவோம் நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது கிளம்பிரணும் நீங்கள் இங்கே இப்போ த்ரீ மந்த்ஸ் ஒர்க் பண்ணதுக்கான சர்ட்டிவிகேட் கொடுப்போம் ஸோ அது உங்களுக்கு மேபி வேற கம்பெனியில போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்

உங்களுக்கு வந்து டிகிரி ஃப்ரூஃப் இருக்கா தென் உங்களோட மார்க்ஷீட் எடுத்துக்கோங்க காலேஜ் எல்லாம் மார்க் ஷீட்டும் எல்லா செமஸ்டரோட மார்க்ஷீட்டு அண்டு உங்களுது ஓவர்ஆல் வி மார்க்ஷீட்டு தென் உங்களோட டிகிரி சர்ட்டிவிகேட் உங்கள் அப்புறம் உங்களோட நேட்டிவ் சர்ட்டிவிகேட் எங்களுக்கு வந்து த தஞ்சாவூர்லேந்து எவ்வளோ தூரம் ஆகும் நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வரதுக்கு எங்க கம்பெனி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்ல புது பஸ்டாண்ட்லேருந்து க டூ ஹண்ட்ரட் மீட்டருக்கு ஆப்போசிட்ல இருக்குது ஆஃப் அன் அவர்ல வந்துடுவீங்க ஓகே எங்களுக்கு டூட்டி டைம்னு பார்த்திங்கன்னா நையன் டு ஃபோர் தான் இருக்கும் ஆ இதில் வந்து டூ ரெண்டு டீ டைமிங் இருக்கும் ஒரு லஞ்ச் அவர் இருக்கும் உங்களுக்கு தென் உங்கள்ட்ட லேப்டாப் இருக்கா கையில் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க பார்த்துக்கலாம் ம் வேற எதுவும் தகவல் தேவைப்படுதா சரி ஓகே நன்றி ஆ